முப்பது ஒம்போது ரெண்டாயிரத்தி மூணு எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இரண்டு பதினெட்டு ஏழு இரண்டாயிரத்தி ஆறு ஒன்பது ஐந்து இரண்டாயிரத்தி நாலு பத்தொம்போது ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு